ஹலோ நீங்கள் உதயா சலூனுங்களா ஆ சரிங்க எனக்கு ஃபேர் ஹேர் கட் ப்ளீச்சிங் பண்ண பண்ண முடியுமா ஆ முடிக்கி கை இதெல்லாம் பண்ணுவீங்களா ஆ அப்புறம் புருவமெல்லாம் இது பண்ணி விடுவிங்களா ஆ ஃபேஸிங் முகத்துக்கு ஃபேஸிங் இதெல்லாம் பண்ணுவீங்களா

ஆ சரி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேங்க ஆ காசு எவ்வளோ ஆகுங்க ஆ சரிங்க ஆ சரி புதன்கெழமை வர்றேன்

ஆ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க நாங்கள் டெய்லி வர்றதுதானேங்க அங்கே

நிறைய மாடலு இருக்குது ஆனால் தெரிஞ்சவங்கன்னால கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் நான் அடிக்கடி இந்த கடைக்கு வந்து போய்ட்டு தானே இருக்கோம் எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அங்கே தான் வந்துட்டுருக்கோம் முடி வெட்டுறோம் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் பேரப்பிள்ளைங்க ஆமா எனக்குதான் பண்ணணும்ங்க நல்லா பண்ணி விடுவிங்களா இல்லை பண்ணுவீங்களா ஆ எந்த இதுவும் வராதில்ல முடியெல்லாம் நல்லா டையெல்லாம் அடிக்கணும் ம் ஆமாம்

சரி எல்லாமே ஒரே நாளில் பண்ணிடுவிங்களா இல்லை அப்படியா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தானே ஆ ஆ பார்க்கலாம் இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வர்றேன் ஆ எங்கள் பெண்ணையும் கூட்டிக்கிட்டு வர்றேன் இன்னொரு பெண்ணையும் கூட்டிட்டு வர்றேன் அவங்களும் முடி கட்டிங் பண்ணணுங்கிறாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணுங்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி விடுங்க கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் கம்மி பண்ணுங்கள் அடிக்கடி அந்த கடைக்கு வந்து போய்ட்ருக்கோம் தெரிஞ்சவங்களாச்சு ம் ம் ஆ சரிங்க ம் ஓகே நான் ஃபோன் பண்ணிவிட்டு வர்றேங்க ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் மூணு பேரும் வருவோம்ங்க ஆ சரிங்க நல்லா பண்ணி விட்ருங்க ஆ ஆ சரிங்க